ஆபத்தான இடங்கள்ல போய் செல்ஃபி எடுக்கிறது பெரும்பாலும் எந்த ஒரு முட்டாளும் அப்படி செய்கிறது இல்லை இந்த சில பசங்க தான் தேவையில்லாம போய்ட்டு ஆபத்தான இடங்கள்ல ஃபோட்டோ எடுக்கிறேன் அல்லது இயற்கையை ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் சேர்ந்த பசங்க கூட நீலகிரியில் இருக்கக்கூடிய குணா குகையில் கூட போய்ட்டு அந்த குணா குகைக்கிட்டே போய்ட்டு செல்ஃபி எடுக்கிறேன்ற பேரில் ரொம்ப ஆபத்தான செயலில் ஈடுபட்டாங்க அது அப்போவே கூட போலீஸ்காரங்க ரொம்ப கண்டித்து வார்னிங் பண்ணி கூட இது பண்ணி அனுப்பிச்சாங்க அதைத் தாண்டியுமே அதில் விழுந்தவங்க யாரும் இது வரைக்கும் மீண்டதாக சரித்திரம் கிடையாது அவஅவங்களுக்கு உதவி செய்யணும்ன்றது தான் நம்மளுடைய கருத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒகேனக்கல் நம்ம நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நாங்கள் போகும் போது அங்கே நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க செல்ஃபி எடுக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு பையன் தவறி அந்த தொங்கும் பாலத்தில் இருந்து கீழே விழுந்துட்டான் கீழே விலுந்தான் கீழே விழுந்ததையும் வந்து அதுக்கு அவனுக்கு என்ன காப்பாற்றணும் என்ன ஒரு முன்னெச்சரிக்கை பிரிகாசிஸாக ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் யோசிக்கவே இல்லை அவன் விழுந்ததும் உயிரோடு போகிறானா இல்லையா தண்ணியில் அடித்துக்கிட்டு போகிறானா அப்படின்றத அந்த மாதிரி ஒரு அனுபவம் தான் எனக்கு நடந்துச்சு எல்லோருமே அதை ஃபோனை எடுத்து வீடியோ எடுக்கிறது அந்த வீடியோ எடுத்து அதை நியூஸில் அப்டேட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ஆர் வை இதாகதான் நான் மீட் பண்ணேன் அது போல் ஆபத்தான இடங்களில் வந்து பெரும்பாலும் செல்ஃபி எடுக்கிறது நம்ம தவிர்க்கணும் அந்த குணா குகையில் கூட நிறைய பேர் இறந்தது நம்ம கண்கூடாக பார்க்கக்கூடிய ஒரு உண்மை அதை வந்து த இப்போ அது வந்து தடுப்பாக ஒரு தடுப்பு இந்த இடத்துக்கு யாருமே போகக் கூடாது அளவுக்கு எல்லாமே ரொம்ப லாக் பண்ணி வெச்சுட்டாங்க ஆபத்தான இடங்களில் செல்ஃபி எடுக்கிறதுன்றது ரொம்ப கேவலமான செயல் ரொம்ப அப்பட்டமான செயல் அதை வந்து யாரும் செய்யக்கூடாது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து ஒகேனக்கலில் ஒரு தம்பி விழுந்தது தான் நான் ஃபஸ்ட்டு நேருக்கு நேராக பார்த்தது அது வந்து அவன் ரொம்ப ஆழமான பகுதியாக இருந்ததுனால் என்னாலேயும் போய் காப்பாற்ற முடியலை பட் இருந்தாலும் அந்த கப்பல் பரிசல் சேர்ந்தவங்க தான் வந்து அவங்கள காப்பாற்றினாங்க அங்கே சுற்றி இருந்த பசங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ஃபோனில் செல்ஃபி எடுக்கிறது அந்த வீடியோ எடுக்கிறது அப்படின்ற ஒரு சூல்நிலையில் தான் மனநிலமையில் தான் எல்லோருடைய மனநிலைமையும் இருந்தது அதை பார்க்கும் போது கொஞ்சம் தலைகுனிவு ஏற்பட்டது அதனால் கொஞ்சம் அதை எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு தோணு தோ எனக்குத் தோணுது அதனால் ஆபத்தான இடங்களில் செல்ஃபி எடுக்கிறத பற்றி என்னோடய கருத்துன்னு பார்த்தா அது ரொம்ப முட்டாள்தனமான ஒன்று மக்கள் வந்து அதை விழிப்புணர்வோட எப்போயுமே எடுத்துக்கணும்